அண்ணா திருச்சி கபேங்களா ஆமாங்க இந்த வாசுதேவன்ங்கிற பேரில் நான் ஆட்ரு பண்ணியிருந்தேன் தெரியுங்களா ஒரு பத்து செட்டு பிரியாணி வேணும்னு ஆமாங்க ஆ இப்போ தான் டெலிவரி ஆச்சுங்க ஆனால் எட்டு பு எட்டு பார்சல் தாண்ணா தந்திருக்காரு அவர் கேட்டால் அவர் பொறுப்பு இல்லாமல் பதில் சொல்கிறாருண்ணா ஆ இல்லை அவங்கள் கொடுத்தத தான் நாங்கள் கொடுப்போம் நாங்கள் மட்டும் என்ன பண்ணப் போகிறோம் அப்படிங்கிறாங்கங்க அது என்னங்கண்ணா நம்ம கொடுத்தது ஒன்று அப்புறம் செஞ்சது ஒன்று என்னங்கண்ணா அது நீங்கள் ஆட்ரு நீங்கள் கரெக்டாக தாங்கண்ணா வாங்கிறீங்க இப்போ நாங்கள் பே பண்ணிகிட்டு இருக்கிறோம் இல்லைங்கண்ணா ஜிபேயில் தான் பண்ணியிருக்கேனுங்க ஆமாங்க கடைசி நம்பர் பாருங்கள் பதினாறு இருபத்தொன்னுன்னு வரும் பாருங்கள் அண்ணா செக் பண்ணுங்கண்ணா அப்புறம் இது சாப்பாட்டுக்கு தாங்கண்ணா இத்தனை கஷ்டப்பட்ருக்குறேன் அப்புறம் அது கரெக்ட் டைமுக்கு வரலின்னா என்னங்கண்ணா பண்ணுறது ஆமாங்க அண்ணா நீங்கள் அனுப்பும் போது கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு அனுப்புங்கண்ணா தயவு செஞ்சு எங்களை அலைய விடாதிங்க இல்லைன்னா அப்புறம் நாங்கள் வேறு பக்கம் பார்க்க வேண்டியது இருக்குங்க இப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுறதே நம்ம வேலைங்களாண்ணா சரி பார்த்துக்குங்க எனக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் அனுப்பிச்சுடுங்க இல்லைங்கண்ணா நீங்கள் பேசுகிறதுல அப்படி ஒன்றும் தோணலைங்க ஆனால் பட்டு வேறு வழி இல்லை நான் உங்கள் கிட்டே கொடுத்துட்டேன் நீங்கள் கொஞ்சம் சீக்கிரம் அனுப்பிச்சுட்ருங்க